என் பையனுக்கு வந்து முந்தா நேற்று நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று ஆர்டரு பண்ணியிருந்தேன் அந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து சரி நல்லா இருக்குது வெலை கம்மியாக வெலை வேற ரொம்ப அதிகமாக இருந்தது வேறே சரி நல்லா இருக்கே ஏன் விலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு வந்து என் பையனுக்கு வந்து ட்ரெஸை நான் ஆர்டரு பண்ணேன் சரி ஆர்டரு பண்ணிட்டு ஆர்டரு பண்றேன் ஆனால் அதுக்குள்ள என் பந்து பையன் பர்த்டேலாம் முடிஞ்சு பையன் பர்த்டேலாம் முடிஞ்சு முடிஞ்சு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சே சரி வந்தது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து பையனுக்கு கொடுத்து பஸ்ட்டு ஒரு பஸ்ட் நாள் போட்டான் நல்லாயிருந்தது செக்கெண்ட் நாள் போட்டான் நல்லாயிருந்தது தேர்ட் நாள் போட்டான் சூப்பராக இருந்தது அடுத்த நாள் வந்து அதுக்கப்புறம் வந்து என் மிஸ்ஸஸ் வந்து துணி எடுத்து துவைக்க துவச்சப்போ வந்து அந்த சாயம்லாம் வெளுக்க வெளுக்க ஆரம்மிச்சிட்டு அந்த பேண்ட்டு ரொம்ப கிழிய ஆரம்மிச்சிட்டு ஜிப்பு விட ஆரம்மிச்சிட்டு அப்புறம் கீழே உக்காந்தா டர்ருன்னு வந்து கிழிஞ்சிடுது அவனுக்கு வேறே அதேமாதிரி அந்த பேண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அவன் பேண்ட் ரொம்ப பிட்டாக வேறே இருக்குது அவனால் போட முடிலன்னு அழுகிறான் கத்துகிறான் ஏம்ப்பா இந்த ட்ரெஸை வாங்கினே அப்படின்ட்டு என் தொண்டை மேலே பிடிச்சி ஏறிக்கிட்டிருக்கான் ரெண்டாயருபா நோ ரெண்டாயருபா இதுவாச்சு ரெண்டாயருபா இது போயிடிச்சி அப்படே மண்ணோடு மண்ணாக என்ன ப்ராண்டுன்னே தெரில மீஷோவுல எல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க சரின்ட்டு கம்மியாக போய் எடுத்தால் வெலை கம்மியாக இருக்குன்னு போய் எடுத்தால் அது என்னடான்னால் அது என்னாடான்னால் ஒரு இதாக இருக்குது என்ன சொல்வது ஒரு மாதிரி வந்து குவாலிட்டியாகவே இல்லை பொருள் இந்த ட்ரெஸு வந்து குவாலிட்டியாகவே இல்லை என்ன தான் ஒருத்தங்களோட காசு வேஸ்ட்டாக போயிட்டுது ரெண்டாயிரம் வேஸ்ட்டாக போயிட்டுது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ரெண்டாயருபாய்க்கு நான் ஒரு இயர் பாட்ஸாவது நான் வாங்கி வெச்சுருப்பேன் நான் ரெண்டாயருபா நொட்டிச்சி போ